இப்போ எங்கள் சரௌண்டிங்கில் பார்த்தோன்னா வந்து தனியார் வாகனங்கள் நிறைய இருக்குது சொல்லப்போனால் தனியார் பேருந்து இப்போ நிறைய பேருந்துகள் வாகனங்களெலாம் நிறைய இருக்குது அதேமாதிரி அரசு பேருந்து போக்குவரத்தெலாம் வந்து நிறையவே இருக்கும் சுற்றி சுற்றி பார்த்தோன்னா இங்கே வந்து அனைத்துமே கும்பகோணம் தமிழ்நாடு போக்குவரத்து கும்பகோணம் அந்தமாதிரி சரௌண்டிங்கில் தான் எல்லாமே வரும் இப்போது வந்து நீங்கள் இங்கேருந்து சென்னைலேருந்தும் சரி எந்த ரூட்டில் வேணாலும் சரி ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் பஸ்ஸு நேர் இந்த ஊர்லேருந்து ஊருக்கு பஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து இங்கேருந்து இங்கே செயிஞ்ச் பண்ணிக்கணும் எல்லாம் ஈஸியாகவே வந்துட்டு நம்ம போகலாம் அதனால போக்குவரத்து அப்படிங்கிறப்ப எல்லா வகையான போக்குவரத்தும் இங்கே இருக்குது சொல்லப்போனால் ஆட்டோ ரிக்ஷாஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து டேக்ஸிஸ் நிறைய டேக்ஸிஸ் இருக்குது சம் என்னா ஃப்ரெண்ட் டேக்ஸி ஓலா எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து ராப்பிடோ அதுதான் எது வேணாலும் சொல்லலாம் நம்ம டேக்ஸிஸை பொறுத்த வரையும் அதுபோல வந்து வாடகைக்கு வண்டிகள் பைக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ அப்படின்லாம் சொல்லப்போனால் இங்கெலாம் நிறைய ஆட்டோக்களும் ஆட்டோ காரோ நிறைய நிற்கும் நீங்கள் எதை கூப்பிட்டாலும் வாடகைக்கு வருவாங்க அதை நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க ட்ரைவர் அவங்களே வருவாங்க அதுக்கான இதைக் கொடுத்தா நம்ம அழகா போயிட்டு நம்மளை சேஃப்டியாக கொண்டு வந்து இறக்குவாங்க அதுபோல இங்கே எந்த வகையான பாரம்பரிய வாகனம் அப்படின்னு சொல்லப்போனால் என்ன இந்த ரிக்ஷா இதை வேணால் சொல்லலாம் இதெலாம் பழைய வண்டி அந்தமாதிரி வண்டியெலாம் நிறையவே இருக்குது இங்கே வந்தீங்கன்னால் எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லாமல் வந்து சுற்றிப் பார்க்கணுன்னா பார்த்துட்டு நல்லபடியாகவே வீட்டுக்கு போயிடலாம் இங்கே வந்து நல்ல ட்ரைவர்ஸு நல்ல வகையான வாகனங்களெலாம் இருக்கும் கொஞ்சம் இந்த அரசுப்பேருந்துகள் அதெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னால் கொஞ்சம் மோசமாக இருக்கும் வேறு எதுவுமே சொல்லமுடியாது மிச்ச எல்லாமே நல்லாயிருக்கும் கரெக்டான வேகத்துலையும் கரெக்டான இதுலையும் போவாங்க அதனால இந்த போக்குவரத்துங்கிற விஷயத்துல வந்து இங்கே வந்து எந்த ஒரு பிரச்சினையுமே கிடையாது அதுனாலே வந்து போக்குவரத்துக்கிறப்ப இங்கே வந்து நல்லாவே வந்துட்டு போகலாம் எல்லா வகையான போக்குவரத்தும் இருக்கறனால ஈஸியாகவே வந்துட்டு ஈஸியாகவே நம்ம போகலாம் எந்த ஒரு பிரச்சினையும் கிடையாது அதெலாம் நல்லதாகவே இருக்கும் நீங்கள் சுற்றுலாத்தலங்களும் ஈஸியாக வந்து பார்த்துட்டு போகலாம்